ஹலோ சொல்லுங்கம்மா ஆமாங்க நீங்கள்

சரிங்க ஏன்ங்க என்ன உடம்பு என்ன சரியில்லையா

அப்படிங்களா ஒரு வாரம் லீவு வேணும் வேணும்ங்களா சரி நீங்கள் பிரின்சிபாலை வந்து பார்த்துட்டு லீவ் லெட்டர் கொடுங்க ஆமாங்க

ஆமாங்க ஒரு வாரம் லீவில் வந்து அது படிக்காமல் விட்டுற போகிறாங்க அடுத்த வருஷம் வந்து டென்த்து போகிறா அதனால் கணக்கு எல்லாம் போட்டு பார்க்க சொல்லுங்கள் மனப்பாடம் மனப்பாடம் செய்யுள்லாம் எழுதி பார்க்க சொல்லுங்கள் இங்கிலிஷுலாம் படிக்க சொல்லுங்கள் கட்டுரை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எழுத சொல்லுங்கள் ஆ அப்புறம்

ஆன்லைன் கிளாஸுல்லாம் இப்போ இல்லைங்க கிளாஸ் தான் நடக்குது ஹோம் ஒர்க் என்ன நடத்துறோன்றதை உங்களுக்கு நாங்கள் வாட்ஸப்பில் அனுப்புகிறோம் அதை அதை பார்த்து டெய்லி ஹோம் ஒர்க்கு படிக்க சொல்லுங்கள் எழுத சொல்லுங்கள் கொஞ்சம் நல்ல சத்தான உணவுலாம் கொடுங்க இந்த டைமில் நல்லா பார்த்துக்கோங்க ஆ ஆ சரிங்கம்மா சரி ஆ சரிங்கம்மா சரி